பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து கிராமப்புறங்களில் இன்னும் நடைபெறுது விழாக்களின் போது பொங்கல் ஏதாவது பெரிய விசேஷங்களில் திருவிழா நாட்களில் அப்போலாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள நடத்துவாங்க கபடி சிலம்பம் வாள் வீச்சு அந்தமாதிரியான விளையாட்டுகள்லாம் நடத்துவாங்க அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கபடி சிலம்பம் கபடி வந்து ஏழு பேரு ஒரு அணியில் இருப்பாங்க இன்னொரு ஏழு பேரு ஒரு அணியில் இருப்பாங்க சிலம்பத்தில் வந்து ஒரு கம்பை எடுத்து சுற்றுவாங்க நிறைய வித்தைகள் காட்டுவாங்க அது கத்தி சண்டையில் வந்து வீரர்கள் வந்து இரண்டு வீரர்கள் வந்து கத்தியை ஏந்திக்கிட்டு சண்டை போடுவாங்க அவங்களுக்கு வந்து காயம் ஏற்படாத மாதிரி சண்டை போடுவாங்க பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்குது எப்படின்னா அதை வந்து வழி வழியா நம்ம முன்னோர்கள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம முன்னோர்கள் என்னென்ன அந்த விளையாட்டில் வந்து என்னென்ன விதிமுறைகள் பயன்படுத்துனாங்களோ அதை தான் இன்னமும் நம்ம விளையாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மாட்டி இப்போ வந்து இப்போ வந்து பாரம்பரிய விளையாட்டுகளில் நிறைய புதுமைகள் கொண்டு வந்துருக்காங்க கபடிலலாம் புதுப்புது விதிமுறைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி சிலம்பத்தில் அவ்ளோவா அந்த அளவுக்கு அந்த அளவிற்கு வந்து புதுமைகள் எதுவும் கொண்டு வரல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து கிராமப்புறங்களில் மட்டுந்தான் இப்போ பா இப்போதைக்கு பார்க்க முடியுது கிராமப்புறங்களில் வந்து திருவிழாக்களின்போது இந்த விளையாட்டுலாம் நடத்துகிறாங்க இதில் வந்து ஈடுபாடுடன் கலந்துக்கிறக்கும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து சிட்டியில் இருக்கிறவங்களாம் காசு பணம் கொடுத்து அதுக்குன்னு தனி கோர்ஸ் மாதிரி பே பண்ணி தான் இந்த சிலம்பாட்டம் கபடி போன்ற விளையாட்டெல்லாம் விளையாட போகிறாங்க இதை வந்து கிராமப்புறங்களில் வந்து சும்மா சாதாரணமாகவே அவங்க கற்றுக்குறாங்க அவங்க வந்து நல்ல ஒரு உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கும் மன நலத்தை பாதுகாக்கிறதுக்கும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குறதுக்காண்டி தான் அவங்க வந்து விளையாட்டுக்களை விளாடுறாங்க அந்த விளையாட்டுகள் வந்து நல்ல ஒரு விளையாட்டா தான் இருக்கும் ஆனால் பாரம்பரிய விளையாட்டுங்கனாலே எதாச்சும் ஒரு நல்ல ஒரு உடல் நன்மை தரக்கூடிய விளையாட்டாகதான் இருக்கும் சிலம்பாட்டம்லாம் தற்காப்பு கலைகள் அந்த வாள் வீச்சி இதெல்லாம் தற்காப்பு கலைகளில் ஒன்று அதை வந்து கத்துக்குறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பயன்களை தான் தரும்